எனக்கு வந்து பைபிளில் ரொம்ப பு பிடித்த வார்த்தை வந்து சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவளே என்னிடம் வாருங்கள் என்று இயேசு சொல்கிறாரு அத வந்து எனக்கு எப்படி பிடிக்குன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போது கடவுள்கிட்ட தான் போயி நம்பளோடைய துக்கத்தை சொல்ல முடியுது சுமையை சொல்ல முடியுது ஆறுதலாக இருக்குது அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது